எங்கள் ஊரில் வந்து சில் வேல்டு இருக்குது சில் வேல்டில் வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது அதில் வந்து ட்ரை கேம்ஸ் வந்து ஐம்பது இருக்குது வாட்டர் கேம்ஸ்ஸும் ஐம்பது இருக்குது டே ஃபுல்லாவும் வந்து தண்ணியிலே இருக்கிற மாதிரி கேம்ஸ்ஸும் இருக்குது வாட்டர் கேமில் வந்து ரொம்ப லாங் ஹயிட்லிருந்து அங்கே மேலிருந்து கீழே குதிக்கிற மாதிரி இருக்குது அங்கே வந்து நம்ம நிறைய கேம்ஸ் வந்து பெரியவங்களா இருக்கட்டும் சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இருக்குது அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரியவங்களுக்கும் டைம் போகிறதே தெரியாது சின்னவங்களுக்கும் சொல்லவே தேவையில்லை அவங்களுக்கும் அவங்களுக்கு தான் நிறையா கேம்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ ட்ரை கேம்ஸில் விளாடுறத விட வாட்டர் கேம்ஸில் விளாடுறது வந்து இன்னும் வேறு லெவல் ஃபீல்லாக இருக்கும் எங்கள் ஊர் சைடில் வந்து நிறைய ஃபால்ஸ் இருக்குது கொடிவேரியில் வந்து நிறையா சுற்றுலா பயணிகள் வேறு வேறு லொக்கேஷன்லேருந்தெலாம் வருவாங்க ஏன்னால் அந்த ஃபால்ஸில் கு குளிக்கணுங்கிறக்காகவும் வேறு வேறு டிஃபரென்ட் லொக்கேஷன் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் வேறு வேறு லொக்கேஷன்லேருந்து வருவாங்க அங்கே வந்து இவங்க நாங்கள் வந்து போட்டிங் போய்ட்டு அது அந்த ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு அங்கே விற்கிற மீனெலாம் வாங்கி அந்த அந்த ஃபால்ஸ்லேயே வளருகிற மீனைவந்து பிரை பண்ணி தருவாங்க அதை வந்து நம்மளே கூட பிரை பண்ணிக்கலாம் நம்ம வீட்டிலருந்து தேவையான மசாலாலெலாம் எடுத்துகிட்டு போய் அங்கே பிரை பண்ணி சாப்பிடுலாம் இல்லைன்னா அங்கேயே வந்து சமைத்தும் கொடுப்பாங்க அந்த மீனை சாப்பிடுறக்கு ஓசரமே நிறைய சுற்றுலா பயணிங்களெலாம் வந்துட்டு அங்கே குளிச்சுட்டு அவங்க ரெடியாகிட்டு அங்கே வந்து சாப்பிட்டு மறுபடியும் போய் கேம்ஸ் விளாடுற மாதிரிலாம் நிறையா இருக்குது